நான் பஸ் நான் பைக்ல ரொம்ப தூரம் நான் போணும்னா இங்கேருந்து திருச்சியில போய்ட்டு வந்தேன் மலைக்கோட்டை பார்க்கலாம் எங்கேயாவது போகிறப்பயே நிறையா நல்லா வயல் வீடு எல்லாமே பார்த்துட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் அதே பஸ்ல போகணுன்னா ஒவ்வொரு இதுவும் நின்று நின்று போவாய்ங்க அதுவும் ரொம்ப இதாக இருக்காது கூட்டமாக இருக்கும் பஸ்ஸு உள்ள அடைச்சு இருக்கும் எங்கிட்டும் பார்க்க முடியாது பஸ்ஸு கும்பலாக இல்லாமல் ஃப்ரீயா போனால் பார்த்துட்டு போகலாம் அது ஒரு ஸ்டாப்லதான் நிறுத்துவாய்ங்க நம்ம நினைக்குற இடத்துல நிறுத்தி பைக்லாம் நம்ம நிற்கிற இடத்துல நிறுத்தி நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம் பைக்ல இப்போ இங்கே பார்க்கணுன்னா இங்கே நின்று போய் பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் பசங்களோட போனோம் ஜாலியாக இருக்கும் பசங்களோட போனால் எவ்வளோதான் பைக்லயே ட்ராவல் பண்ணும் இங்கேருந்து எங்கனா சிங்கப்பூர் போகலாம் சிங்கப்பூர் கூட பைக்ல போகலாம் லடாக் போணும்னு ஆசை நிறையா ஊர் இது மாதிரி நிறையா ஊர் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் போய்ட்டு வரணும் அங்கேருந்து நிறையா ஜாலியாக பார்த்துட்டு பசங்களோட தான் ஃபுல்லா பைக்ல ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்லாருக்கும் நம்ம பைக் இதுவே நம்ம ஸ்கூட்டி ச்சீ இது பஸ்ஸு எவ்வளோ தூரம் போனாலும் காரு பஸ்ஸிலலாம் போனால் ரொம்ப இதாகும் அது வேற கொஞ்சம் இதாகருக்கும் நம்ம இதே பைக்ல போனோம்னா கொஞ்சம் ஃப்ளீ இதாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் காற்று நல்லா அடிச்சிகிட்டு இருக்கும் இதே கார்லலாம் அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எவ்வளோதான் ஏசி போட்டாலும் கார் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம எது இதாக எவ்வளோ தூரம் வேணும்னாலும் பைக்ல போய்ட்டு வரலாம் ஜாலியாக இருக்கும் பசங்களோட